ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடிக்க விரும்புகிறேன் நடிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது நடிக்கிறதுக்கு விருப்பமும் எனக்கு இருக்குது இப்போது நான் நடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கதாபாத்திரமா நான் இருக்கணும் என்ன மாதிரியான ரோல் மாடலாக நான் இருக்கணும்னு தெரியல இப்போது நான் ஒரு வேளை ஹீரோவா இருக்கக்கூடிய கேரக்டரா இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஹீரோயினா வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாரு ஒரு வேளை இதில் ஆண் கேரக்டராக இல்லை ஃபீமேல் கேரக்டரா மேல் கேரக்டரா என்னென்றது எனக்குத் தெரியாது அந்த மாதிரி வரும் பட்சத்தில் எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே ஏன் கூட நடிக்கிறாங்க ஆக்டர்ஸாக வரது யாரு ஹீரோவா யாரு வராங்கள் ஹீரோயினா யார் வராங்கள் அதில் இருக்கக்கூடிய காமெடியனா யார் வராங்க அதில் இருக்கக்கூடிய வில்லனா இருக்குமோ ஒரு வேளை எனக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு சமமாக ஹீரோவா வரக் கூடிய கேரக்டர்ஸ் யார் யாரு இதில் என்ன மாதிரியான கதை ரோல் கதை வந்து என்ன மாதிரியான டாப்பிக் பிச்சைக்காரன்ற டாப்பிக்கா இல்லை சமூக அக்கறை கொண்ட டாப்பிக்காக இல்லை குடி மது ப மது ஒழிப்பு சம்பந்தப்பட்ட டாப்பிக்கா இல்ல எந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய டாப்பிக்கு லேடீஸ் சம்பந்தப்பட்டது மேக்சிமம் எந்த மாதிரியான டாப்பிக்ஸுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இதில் வந்து என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் எல்லாமே நடிக்கிறாங்க அவங்களுக்கான தொகைகள் மாச வருமானம் எவ்வளவு இல்லை மாச வருமானங்களா இல்லை ஒரு நாள் வருமானமா அதை பற்றி என்னென்றது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு வேளை என்னோடய நான் ஹீரோவா நடிக்கும் பட்சத்தில் ஹீரோயினா எனக்கு ஈக்குவலா யார் நடிப்பாங்கள் அது சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே நான் தெரிஞ்சுக்க நான் விரும்புனேன் எனக்கு விருப்பங்கள் நிறையவே இருக்குது எனக்கு அதிகமாக நான் விரும்பக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வில்லனா நடிக்க தான் விரும்புகிறேன் எனக்கு வில்லனா இருக்க போடி தான் பிடிச்சிருக்கு வில்லனா இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து ஆப்போசிட்டில் நடிக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர்ஸ் வந்து அதே சம சம கத சமமாக சம அளவு கதாபாத்திரமாக இருந்தாங்கன்னால் பெட்டரா இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இதில் வந்து அமௌண்ட் என்னென்றது ஏதுன்றது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சிக்கறது பெட்டரா இருக்கும் படத்தில் நான் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு கதாபாத்திரமாக தான் நான் நடிக்க விரும்புகிறேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தாற் போல எல்லாமே அமைஞ்சால் நல்லாயிருக்கும்